அதாவது பூஸ்ட் ஆஃப் மை எனர்ஜினு பூஸ்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த பூஸ்ட் வந்து ஒரு பிளேயருக்கு பிளேயரும் சரி சிறு சின்னவங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அந்த ப்ராடக்டை வந்து சாப்புடலாம் பூஸ்ட் இந்த ப்ராடக்ட் வந்து எல்லோருமே சாப்புடலாம் அது எதுக்காகனால் இந்த சின்ன வயதுலந்தே சில உங்களுக்கு வந்து ரொம்ப விளையாட முடியாமல் கொஞ்சம் எனர்ஜி இல்லாமல் நடக்க முடியாமல் இருப்பாங்க குழந்தைங்களுக்கு வந்து பாலில் கலந்து கொடுக்குலாம் இல்லை குழந்தைங்களுக்கு சுடு தண்ணியில் வச்சு கொடுத்தா கூட இது நல்லா தான் இருக்கும் இந்த பூஸ்ட் ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டி நல்லா நல்ல தரமான ப்ராடக்ட் தான் இது இது வந்து ரொம்ப காஸ்லியானதுலாம் இல்லை லோ மிடில் கிளாஸ் லோ எல்லாருமே லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் எல்லாருமே வந்து இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம் பெரியவங்கள்லருந்து பெரியவங்க சின்னவங்க எல்லோருமே இந்த ப்ராடக்ட் எல்லோருமே யூஸ் பண்ணலாம் இது வந்து எதுக்குனால் ஒரு விளையாட்டு பசங்கள் நல்லா விளையாடுறதுக்காகவும் எனர்ஜி நல்லா வரதுக்காகவும் நல்லா யூஸ் பண்ணுவாங்க விராட் கோலி கூட அதில் வந்து ஒரு ஆடில் காமிச்சுருப்பாங்க எதுக்காகனால் இது விளையாடணும் இது நம்ம குடிச்சு இந்த பால் சுடு தண்ணியில் இதை போட்டு குடிக்கும் போது நமக்கு நல்ல எனர்ஜி வரும் எனர்ஜி வரும் நல்ல நமக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் வரும் போன்ஸு இதெல்லாம் நல்லா வளரும் கொஞ்சம் நல்லா எனர்ஜிக்கா இருக்கும் அதுக்காக தான் இந்த பூஸ்ட் ஆஃப் மை எனர்ஜி இந்த ஆட் கொடுத்துருக்காங்க விராட் கோலிலாம் விராட் கோலி ஆட் பண்ணியிருப்பாரு சிறியவங்க எல்லோருமே இதை சாப்புடலாம் நல்ல குவாலிட்டியான தரமானதாக இருக்கும் இந்த பூஸ்ட் வந்து தண்ணிலையோ எல்லாத்துலையும் கலந்து கொடுக்கலாம் இந்த பூஸ்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது கவுர்மெண்ட்டோடய ஆர்டரு கவுர்மெண்ட்லிருந்து ஆர்ட்ரு வாங்கி தான் பண்ணுறாங்க எந்த ஒரு தீமையும் தராது உடம்புக்கு நல் வழியில் தான் இது இந்த ப்ராடக்ட்டு சேல் பண்ணுறாங்க எல்லோரும் பிடிச்ச மாதிரி வாங்கி சாப்புடறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கி சாப்புடலாம் ரொம்ப கம்மியான ரேட்டு தான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கேஜி பொருத்து அமௌண்டு இருக்குது நல்ல குவாலிட்டியானது நீங்கள் நல்லா சாப்பிடுங்க இது சாப்பிட்டா நல்ல ஒரு எனர்ஜிக்காக இருக்கும் சின்ன வயதுலேந்து வளராத குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தா நல்லா வளருவாங்க அதாவது நோய் வந்தவங்களுக்கோ நோய் வந்தமாரி குழந்தைங்கள் இருக்கிறவுங்களுக்கு நல்லா கொடுத்தா போன்ஸ் நல்லா வளரும் நல்லா உடம்பு நல்ல எனர்ஜிக்காக இருக்கும் குழந்தைங்கள் நல்ல ஓடி ஆடி விளாடுவாங்க அதற்காக மட்டுமே இந்த பூஸ்டு வந்திருக்குது இது நல்ல ஒரு குவான்டிட்டியானது